ஹலோ ஜனனி ஏஜென்ட்டுங்களா நாங்கள் எங்கள் ஃபிரெண்ட்ஸுகளோட சேர்ந்துட்டு ஏற்காடு போகலான்ட்டு இருக்கிறோங்க உங்கள் சர்வீஸ் நல்லா இருக்குமென்னு சொன்னாங்க அதனால் தாங்க உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்ருக்கிறேன் எவ்வளோ வாடகை நாள் வாடகையா இல்லை டீசல் போட்டு கிலோ மீட்ரு நீங்களே கொடுக்கறதா இல்லை காலையில் எங்களுக்கு அஞ்சரை மணிக்கெலாம் வரணுங்க வண்டி டிரைவருக்கு வந்து படிக்காசு நாங்களே கொடுக்கணுமா இல்லை வா கூலி மட்டும் அவருக்கு டெய்லியும் ஒன் ஒன் டே கூலி மட்டும் நாங்க கொடுக்கறதா எப்படி அதனால் தாங்க விசாரித்துக்கலான்ட்டு உங்கள் ஏஜென்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்லை சரிங்க கொஞ்சம் தள்ளுபடி தள்ளு கிலோ மீட்ரு வந்து பீஸ் கம்மியாகவும் கொடுக்குறாங்க வாடகையும் நீங்கள் கம்மியாக கொடுக்கறதா சொன்னாங்க எங்க ஃபிரண்டுங்க அதனால் தாங்க கேட்கலான்ட்டு இருந்தேன் நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி நீங்கள் கிலோ மீட்ரு கொடுத்தாலும் சரி எங்களுக்கு நாள் வாடகைக் கொடுத்தாலும் சரி நாங்கள் போயிவிட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறோம்